நான் எங்கள் வீட்டில் தோட்டத்தை வெச்சு பார்த்தவொன்னே என்னோடய நண்பர் என் கிட்டே வந்தார் வந்து எனக்கும் தோட்டம் வெச்சு கொடு அப்படின்னு சொன்னார் அப்புறம் உடனே நாங்கள் ரெண்டு பேரும் அருகாமையில் பக்கத்தில் செஞ்சு சந்தை ஒன்றிருக்குது செட்டிபாளையம்னு பேர் அதுக்கு அங்கே போய்விட்டு எல்லா கன்றும் வாங்கினோம் செடிக்கு இது இது ரோஜா செடி மல்லிகை செடி கனகாமரம் ரோஸு சாமந்தி அதையும் வாங்கிக்கினோம் அடுத்து காய் கனிகள் செடி வெண்டைக்கா கத்திரிக்காய் பாவக்காய் புடலங்கா சுரக்கா மிளகா செடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுதையும் அளவுக்கு தகுந்த மாதிரி வைக்கிணும் ஒன்று ஒன்று அரை அடியில் வைக்கிணும் ஒன்று ஒன்று ஒரு அடியில் வைக்கிணும் ஒரு சிலது ஒன்றரை அடியில் வைக்கிணும் அதெல்லாம் வெச்சு அவருக்கும் நான் சரி பண்ணி கொடுத்தேன் அவரும் பாரித்துட்டு அதாவது ஒரு நாளைக்கி தண்ணி வந்து ரெண்டு முறை ஊற்றலாம் ஒரு முறை ஊற்றலாம் இல்லைனா ரெண்டு நாளைக்கி ஒரு முறை கூட ஊற்றலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி ஊற்றுறது அதையும் பார்த்து அவருக்கு நாங்கள் வெச்சு கொடுத்துட்டு வந்தோம்